ஹன்சின் மீனா உங்கள்ட்ட என்னென்ன மீனெலாம் இருக்குது சீர் மீன் வஞ்சிரம் மீன் கிங் ஃபிஷர் வேணும் ஒரு ஒரு ஒரு கிலோ வேணும் என்ன ரேட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கிலோ வெட்டுங்க அதுவே போதும் இல்லை எனக்கு வெட்டி தருவீங்களா வெட்டி கிளீன் பண்ணி வேணும் சரி ஓகே ஆனால் நல்லா கிளீன் பண்ணி கொஞ்சம் டோர் டெலிவரி பண்ண முடியுமா ஓகே அப்புறம் எனக்கு டோர் டெலிவரி சீக்கிரமாக கொண்டு வாங்க மீன் வீட்டில்தான் இருப்போம் அட்ரெஸ் இந்த குடிசை கோயிலில் இருக்குது வாங்கிடுவோம் ஓகே இல்லை இதுவே போதும் அதலாம் இங்கே உள்ள பிள்ளைகளு திங்காது சரிங்க சீக்கிரம் கொண்டு வாங்க கொழம்பு வைக்கணும்